இப்போது வந்து சமீபத்தில் வந்து எங்களோட சித்தி பொண்ணு வந்து எம்ஏ இங்கிலீஷில் வந்து பட்டம் பெற் பட்டம் பெற்றாங்க காலேஜில் வந்து அது அவங்களுக்கு ரொம்ப நல்லதாக அமஞ்சிச்சு அவங்க ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப மகிழ்ச்சியாக உணர்ந்துக்கிட்டாங்க அப்புறமா எங்கள் கூடல்லா செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸ்ல்லாம் வச்சு அவங்க எல்லாம் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சி அவங்க கஷ்டப்பட்டு படிச்சதுக்கு அதே மாதிரி எங்களோடய சித்தி அப்புறம் அவங்க பெரியப்பா இன்னும் நிறைய பேர் எல்லாம் பட்டோல்லா பெட்டாங்க பெற்றாங்க அவங்க வந்து பட்டம் பெற்றது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக உணர்ந்துட்டாங்க அவங்க பட்டம் பெற்றது வந்து எங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக தான் இருந்துச்சி அவங்க வந்து ம இன்னும் முன்னேறனும் அப்படின்றதுக்காக தான் அவங்க அதெல்லா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அதுக்கு அதை பார்த்த நாங்களும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி முன்னேற வேண்டும் அப்படின்றதுக்காக தான் இருக்குது